நான் இப்போ வந்து ஆமசானில் வந்து ஒரு சுடிதார் அதுமாதிரி ஆர்டர் பண்ணி இருந்தேன் அது நான் வந்து ஃபோனில் பார்த்த மாதிரி அந்த சுடிதார் இல்லவே இல்லை நான் வாங்கினே ஆனால் வந்து அதில் வந்து சாயம் போயிகிட்டு அப்படியே ஸ்டோன்லாம் கொட்டிகிட்டு இருந்தது ஆனால் நல்லாவே இல்லை எங்கள் ஃப்ரெண்ஸுங்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்லெலாம் திட்டுவாங்க நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் வந்து நல்லாயிருக்கும் நீ வாங்கு சொன்னாங்க ஆனால் வாங்கிட்டேன் டெலிவரி பண்ணும் போது அவங்க எக்ஸ்டா காசு கேட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அந்த கலர் அதனால் வந்து நான் காசும் கொடுத்துட்டேன் வாங்கி பார்த்த பிறகு தான் தெரியிது ஆனால் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஒரு தடவை போட்டாலே வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் கொட்டிகிட்டு கலரெலாம் ஒரு மாதிரி போயிகிட்டு இருந்துச்சு அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸே கொடுங்க வேறு எந்த ட்ரெஸ்ஸயும் கொடுக்காதிங்க உங்களை நம்பி தானே எல்லோரும் வாங்கிறாங்க